ஆ ஐஸ் கிரீம் வேணும்மா என்னென்ன ஃபிளேவர்யெலாம் இருக்குது

ஆ எனக்கு வெண்ணிலா வேணும் பட்டர் ஸ்காட்ச் வேணும்

ம் எனக்கு கப்புதாம்மா கப்பில்தான் வேணும் ஆமாம் என்ன ஆ வெண்ணிலாவும் பட்டர் ஸ்காட்சும் வேணும் என் என்ன ரேட்டும்மா சரிம்மா அது ரெண்டு மட்டும் போதும் இது ரெண்டும் பேக் பண்ணி கொடுத்துருங்க ஆ சரி பே பண்ணிடறேம்மா ஆ வேறு எதுவும் மேரேஜ் ஆட்ரெலாம் எடுப்பீங்களா பல்க் ஆட்ராக ஆ மேரேஜ் மேரேஜ்தாம்மா

ஆ இல்லை பல்க் ஆட்ராதம்மா வேணும் ஒரு டூ ஃபிஃப்டி பேர் கிட்டே இருப்பாங்க

இப்போ எப்படிமா சரி ஆ பெயின் பெயின் குவாலிட்டியே போட்டுடலாமா சரி ஒரு டூ ஃபிஃப்டி பேர் இருபோம்மா ஒரு டூ ஃபிஃப்டி பேர் வருவாங்க ஆ வெண்ணிலா வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் எப்படி கலந்து வருமா இல்லை எப்படி ம் ஓகே தான் ஆனால் வெண்ணிலா பட்டர் ஸ்காட்சு ஓ அப்படிங்களா சரி இல்லைனா வெண்ணிலா பட்டர் ஸ்காட்சு சாக்லேட் மூணுமே கலந்து கொடுக்க முடியுமா ஆ சரி ஓகேம்மா அது எப்படிம்மா ஆட்ரு எப்படிம்மா ஃபை டேஸ் முன்னாடியே சொல்லிடணுமா என்ன

இன்னும் கரெட்டாக ஒரு டென் டேஸ்ம்மா ம் ஆமாம் ஆ எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை எப்படி நாங்கள் வந்து வாங்கிகணுமா ஆ அவங்குளுக்கு தனி அமௌண்டு சரி ஓகே ஓகேம்மா ஓ அதெலாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா சரி ஓகேம்மா சரி தாங் தேங்ஸ்மா ம்